ஹலோ ஓம் முருகன் ஆமாம் ஓம் முருகன் ட்ராவல் ஏஜன்ஸிங்க சொல்லுங்க சார் ஓகேங்க எந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கிங்க சார் ஓகேங்க நாங்கள் எங்கெல்லாம் ப்ளேஸ் இருக்குன்னு நான் சொல்லட்டுங்களா உங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ நீங்கள் செலெக்ட் பண்ணி சொல்லிடிங்கனால் அதுக்குண்டான அமெளண்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஆ ஓகேங்க இப்போது மேட்டுப்பாளையம் ஏரியா அந்த மாதிரி எடுத்துகிட்டோம்னா இங்கே குமரன் குன்று ஓதி மலை மருதமலை எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க அது வந்து நீங்கள் தமிழ் நாடு ஃபுல்லாக போகிறீங்க அப்படினா தமிழ் நாடு ஃபுல்லாக முருகர் கோயில் அறுபடை வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போவோம் பழமுதிர்சோலை திருச்செந்தூர் சுவாமிமலை மருதமலை பழ பழனி இந்த மாதிரி அறுபடை வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போவோம் அது வந்து அந்த மாதிரி நீங்கள் போகணும் அப்படினா அதுக்கு ஒரு பேமண்ட் வருங்க நீங்கள் உள்ளே உள்ளூர்குள்ளேயே இருக்கிற மாதிரி கோயில் பார்த்தோம்னா அதுக்கொரு பேமண்ட் வருங்க இப்போது வெளியே வெளியூரெல்லாம் போகிறோம் இந்த அறுபடை வீடுகளுக்கு போகிறோனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரிப் வருங்க உங்களுக்கு ஒரு நாள் ட்ரிப் வேணுமா உள்ளுர்குள்ளேயே போனால் ஒரு நாள் ட்ரிப் வருங்க ஆ ஆ டூ டேஸ் போகிற மாதிரி வேணுங்களா அப்போது நீங்கள் வந்து இப்போது சுவாமிமலை பழமுதிர்சோலை இந்த அறுபடை வீடுகள் எல்லாமே பார்த்துகுளாங்க பழனி திருச்செந்தூர் மருதமலை இது எல்லாமே டூ டேசில் பார்த்துக்குளாங்க ஆமாங்க ஓகேங்க ஆ இருக்குது இருக்குதுங்க எவ்வளோ பேர் போகணுங்க எவ்வளோ மெம்பர்ஸ் வருவீங்க அப்போது அந்த ஓகே இருக்குதுங்க இருக்குதுங்க இப்போது இனோவா அந்த மாதிரியெல்லாம் போனால் ஃபேம்லி ட்ரிப்பாக நல்லாயிருக்குங்க அந்த மாதிரி காரு இருக்குது இப்போது நம்ம ஒரு ஸ்விஃப்ட் இந்த மாதிரி எடுத்தாலும் இருக்குதுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தகுந்த மாதிரி ரேட்டு இருக்குங்க ஆ உங்களுக்கு வந்து என்ன அமெளண்ட் ஆகும்னு சொல்லி டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைல் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேங்க நீங்கள் ஃபேம்லிவோடு கலந்து பேசி உங்களுக்கு எது சூட்டபுளாகுதோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எல்லாம் டீடெயில்சும் வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுறேங்க இப்போது நீங்கள் உள்ளூர்க்குள்ளே போகிற மாதிரி என்னென்ன இருக்குது கோயில் இருக்குமோ அதில் இருக்கும் அதுக்கு எவ்வளோ அமெளண்டு ஆகும்னு இருக்கும் அதுபோக உங்களுக்கு வெளிவூரில் இருக்கிற அவுட்டரில் இருக்கிற கோயில் அறுபடை வீடுகளுக்கு உண்டான கோயில்களும் இருக்கும் அதுக்குண்டான அமெளண்டும் இருக்கும் அதில் இந்தந்த காருக்கு இந்த இவ்வளோ மெம்பர்ஸ் போகலாம் இந்த காருக்கு இவ்வளோ ரேட்டுனு இருக்கும் உங்களுக்கு எல்லாம் டீடைல்சும் உங்களுக்கு மொபைல் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேங்க சார் நீங்கள் ஆ ஓகே ஓகேங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க நாங்கள் நல்லபடியாக பாதுகாப்பாகவும் கூட்டிகிட்டு போய் வந்து விடுவோம் எந்த பிரச்சினையும் இல்லாமல் கூட்டிகிட்டு போய் விடுவோம் நாங்கள் இதுவரைக்கும் நிறைய இந்த மாதிரி டூரிஸ்ட்டு பண்ணிகிட்டுதான் இருக்கோங்க ஆ ஓகேங்க சார் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் அனுப்பிவிடுறேங்க ஓகே ஆ ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார் ஆ பாய் சார் பாய் சார்